நாங்கள் எங்கள் பாப்பா கல்யாணத்துக்காக நகை செட்டு ஆர்டரு பண்ணியிருந்தோம் அங்கேருந்து வந்துச்சு பேங்களூர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க நல்லாருந்துச்சு நகையெல்லாம் ஆரம் நெக்லஸு காசு மாலை எல்லாம் நல்லாருந்துச்சு இந்த கல் நெக்லஸெல்லாம் நல்லா கல் பளிச்சினு நல்லா அந்த கல்லெல்லாம் கொட்டவே இல்லை நல்லபடியாக இருந் நல்லா பார்க்கறத்துக்கு எல்லாரும் எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன் கேட்டாங்க அந்த மாதிரி நகையெல்லாம் நல்லா இருந்துச்சு எங்கள் பெ பெரிய அக்கா ஒருத்தங்க பேங்களூர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டிருந்தாங்க நெக்லஸு இ காசு மாலை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லாயிருந்து பார்க்கறம் வந்தவங்க எல்லாருமே எங்கே வாங்கினீங்க நகையெல்லாம் நல்லா இருக்குதேன்னு கேட்டாங்க கல் வளையல் கல் தோடு ஜிமிக்கி ஆரம் எல்லாமே அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க நல்லாயிருந்துச்சி வந்தவங்க ஃபங்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லாயிருந்துச்சி எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினது கேட்டாங்க அதைப் பார்த்துட்டு நாங்கள் நிறைய பேருக்கு எங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஏன் கேட்டவங்க எல்லாருக்குமே மறுபடியும் ஆர்டரு பண்ணி வாங்கிக் கொடுத்தோம் எல்லாரும் நல்லாயிருக்குது நல்லாயிருக்குது இந்த இது ப ப்ராடக்ட் நல்லாயிருக்குது அப்படின் சொன்னாங்க திரும்ப வந்து வளையல் ஆர்டரு பண்ணி வாங்கினோம் எல்லாருமே கல் வளையல் வாங்கினோம் நல்லாயிருந்துச்சி தரமாகவும் இருந்துச்சு கோ கோல்டு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருந்துச்சு அதில் ஒரு ஆறு ஏழு செட்டு ஆர்ட்ரு பண்ணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம் நல்லாயிருந்துச்சி நகை செட்டு தலைக்கு வைக்கிறது கீழே அங்கே எல்லா நல்லா கல் வெச்சு நல்லா பார்க்கறத்துக்கு எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி நல்லாயிருந்துச்சி எல்லாருமே வந்து இப்போ நல நகை செட்டுலாம் நல்லாயிருந்துச்சி எங்கே வாங்கினீங்க என்னான்னு கேட்டாங்க அந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஓர்த்தாகவும் நல்லா இதாக இதாகவும் இருந்துச்சு